இப்போ வந்து நம்ம ஒரு நேரம் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் எப்போதுமே நல்ல முறையாக நடந்ததுன்னால் ஒரு பலமாக இருக்குது நாலு காசு சம்பாதிக்கிறோம் நல்ல விதமாக இருக்குது அதேமாரி நம் டெய் செய்கிற தொழிலில் ஏதாவுது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த காசு எங்களுக்கு கிடைக்காது அந்த செய்கிற தொழில் அந்த ஒரு சேலை நெய்கிறவன் அந்த நெய்யிற சேலையில் ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சுன்னா அந்த சேலைக்கு அன்றைக்கு கூலி இல்லை அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஓ இந்தமாரி நம் பாடுபட்டு இந்தமாரி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு பலகீனம் வந்துடுது எப்போவுமே நம்ம தொழில் நெரிம் ஒரே மாதிரியே நடந்துட்டிருந்தா தான் நம்மளுக்கு ஒரு பலம் நமக்கு ஒரு காசு வேணும் நம்ப காசு என்ன ஒரு உடமுக்கே சரியில்ல எங்கையோ போகணும் வரணும் ஒரு ஆஸ்பத்திரியே போகணும் நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுத்தா தான் ஆச்சு கொடுக்குலீன்னா நம்ம என்னாப்பா பண்ண முடியும் ஏன்னால் இப்போ வந்து ஏழைகளை நம்பி யாரும் சீக்கிரமாக பணம் தர மாட்டாங்க அதே மாதிரி நாம் போய் காசு கேக்க போனாலும் வெச்சுட்டு கூட அவுங்க இல்லேன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கேட்டாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னால் உங்கள் வீட்டில் ஏதா முதலு இருந்தால் கொடுங்கோ அதை வெச்சுட்டு நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ போயிட்டிருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பலகீனம் தானப்பா அதேமாதிரி நம்ப தொழில் சரியா நடந்துகிட்டு நம்ப சம்பாதிச்சிட்டிருந்தமுன்னா நம்மளுக்கு அதுதான் ஒரு பலம்